இப்போ வந்து வட்டார பேச்சு வழக்குக்கும் தமிழ்மொலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாக்கா வட்டார வழக்கு அப்படின்ட்டு வட்டார வழக்கு வந்து பேசுறத்துக்கும் கடினமாக இருக்கும் எழுதுகிறத்துக்கும் கடினமாக இருக்கும் உச்சரிக்கிறத்துக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் தமிழ்மொழி வந்து அப்படி இல்லை ஈஸியாக சொல்லிட்டு ஈஸியாக கத்துக்கிற மொழி வந்து தமிழ்மொலி அதுதான் நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு வெளியூர்ல இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க ஒரு தெருக்குள்ளவே இருந்துகிட்டு ஒருத்தவங்க ஒரே மாதிரி பேசாமல் இல்லை ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி எல்லாரும் பேசாமல் ஒவ்வொருத்தரும் நறைய மொழிகள கன்னா பின்னான்னு கலந்து பேசுகிறாங்க அது பார்க்கறத்துக்கே ஒரு ஒரு உச்சரிப்பு ஒரு ம அதுமாதிரி இல்லை வரிஸ் வரியாக இல்லை ஒரு செண்டன்ஸாவே அமையல ஒரு மாதிரி எல்லா மொழியையும் கலந்து பேசுகிறதுனால ஒரு மாதிரி இருக்குது தமிழ்மொலி ஆனால் அப்படி இல்லை தமிழ்மொலி வந்து எங்கே போனாலுமே வந்து தமிழ்மொலி வந்து உருவ அளவிலையும் இல்லை வந்துட்டு வார்த்தையிலியும் இல்லை எழுத்தளவிலும் எந்த எந்த வேறுபாடுமே இருக்காது எங்கே போனாலும் இப்போ நம்ம மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு போனாலுமே தமிழ்மொலி வந்து நிலையான ஒன்று தமிழ்மொலி வந்துட்டு தமிழ்மொழியை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஒருத்தவங்க பேசுகிறத வந்து காதில் வாங்கினாலே போதும் அதை வச்சே நம்ம கற்றுக்கலாம் ஓ ஒருத்தவங்க இப்போ நமக்கு தமிழ்மொலி கத்துக்கணும்னால் அவங்க வந்து ஒருத்தவங்க தமிழ் பேசுகிறவங்ககிட்டயே நம்ம வந்து பழக்கவலக்கம் வச்சு அவங்ககிட்டயே பேசிகிட்ருந்தாக்கா தமிழ்மொழியை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படி இருக்குது தமிழ்மொழி ஆனால் வட்டார பேச்சு வழக்கு அப்படிங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலான்னா தமிழ்மொழி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்மொழி அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்லலாம் வய வயலை சொல்லலாம் இதே வட்டார வழக்குல வந்து வய வயல்ல காணி கொள்ளை அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காடு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க அதை மாதிரி உறவுமுறையிலேயும் பார்த்தாக்கா ஒருத்தவங்க தாத்தா பாட்டி இதுதான் தாத்தா பாட்டிங்கிறது நிலையானது தாத்தான்னா அப்பத்தா அம்மாயி அம்மம்மா அப்படிங்கிறத அப்பத்தா அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்டுட்ருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் தமிழ்மொழியோடது தமிழ்மொலியோட உ உச்சரிப்பும் தமிழ்மொலியோட வார்த்தையும் தமிழ்மொழியோட எழுத்தும் வந்து மாறாத ஒன்று நிலையாக இருக்குது எந்த மாநிலத்தில் எந்த ஊர்ல போய்ட்டு கேட்டாலுமே தமிழ்மொலி ஈஸியாக புரிகிற ஒன்று தான் ஏன் தமிழே தெரியாதவங்க கிட்ட போய்ட்டு தமிழ் பேசுனாலும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வட்டார வழக்கு அப்படி இல்லை அப்படி கலந்து பேசுகிறது கலந்து பேசுகிறதுனால தமிழ்மொழிக்கு உள்ள வந்து தமிழ்மொழிய வந்து மறந்திடுறாங்க சில பேர் வந்து இப்போ மறந்தே போய்ட்டாங்கள் வட்டார வழக்கில் கலந்து கலந்து பேசுகிறதுனால தமிழ்மொலி அப்படின்ங்கறது மறந் மறக்கிற நிலமைல இப்போ வந்துட்டு ஆதிகாலத்தில் இப்போ பார்த்தாக்கா முன்னாடி நம்ம வாழ்ந்த முன்னோர்கள் அதாவது நம்மளோட வயதானவர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா தூய தமிழ்லே தான் பேசிகிட்ருந்துருக்காங்க அந்த தூய தமிழ்ல பேசிட்டு கொண்டு வந்துகிட்ருக்கும் போது இப்போ இந்த இடைக்காலத்தில் வந்துட்டு இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிறது கொண்டு வரவும் கன்னா பின்னான்னு அதையும் இதையும் அந்த மொழி இந்த மொழின்ங்கிற ஸ்லாங் எல்லாம் கலந்து ஸ்லாங்லாம் வேறமாதிரி மாறி அப்படி வந்துட்டு வட்டார வல பேச்சு வழக்கு ஆனால் வந்துட்டு தமிழ்மொலி வந்து அப்படி இல்லை எது சொன்னாலும் ஈஸியாக புரியும் எல்லாருக்குமே கத்துத்தரலாம் ஈஸியான ஒன்றா இருக்குது அந்த காலத்தில் வந்து பேசுனதை விட அந்த காலத்தில் தூய தமிழ்ல நம்ம முன்னோர்கள் பேசுனதை விட இந்த காலத்தில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக வட்டார வழக்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி உள்ளே இந்த அந்தமாதிரி உள்ளே வந்துட்டு வட்டார வழக்கு அப்படிங்கறத வந்துட்டு தடுக்கணும் தடுக்கறதை விட கொஞ்சம் குறச்சி தமிழ்மொழியோட தமிழ்மொழிய க தமிழ்மொழிய பேசுனாக்கா தமிழ்மொழிக்கு இன்னும் பெருமையாக இருக்குது தமிழ்மொழி இன்னும் வளரும் இன்னும் மேலும் மேலும் தலைத்தோங்கும் அதனால தமிழ்மொலி தான் என்றும் நிலையானது மாறாத ஒன்று வேறுபாடு எதுவுமே இல்லாமல் தமிழ்மொழியை வந்துட்டு பேசலாம் வட்டார வழக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட்டு தமிழ்மொழியை பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள் வட்டார வழ பேச்சு வழக்கு அப்படிங்கிறது வந்து நிறையவே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதனால என்ன வார்த்தைன்னே பேசுகிறவங்க கி பேசுகிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் புரிய மாட்டேது அதுமாதிரி இல்லாமல் தமிழ்மொழியில ஒரு வார்த்தையை இப்போ வயல் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ பாதி பாதி பேருக்கு வந்து வயல்னால் என்னன்னு தெரியும் பாதி பேருக்கு தான் வட்டாரம் வழக்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படி தெரியாது இதெல்லாம் குறைக்கணும் இது தான் வந்து மாநிலத்தில் உள்ள வட்டார பேச்சு வழக்குக்கும் தமிழ்மொலிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்